ஹலோ கே த்ரீ ஹோட்டலா உங்ககிட்ட ஒரு அரமணிநேரத்துக்கு முன்னாடி ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்தேன் பிரியாணி வேணும் மோமோஸ் வேணும் அப்புறோம் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அதெலாம் சொல்லியிருந்தேன் இப்போது அந்த ஆர்டர்ல வந்து டெஸர்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களோட ஹோட்டல் என்னென்ன டெஸர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு லைக் ஐஸ்க்ரீம்ல என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அதே மாதிரி கேக்ல என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னால் அதையும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் டெலிவரி பண்ணிடுங்கள் ஆ சரி ஓகே எனக்கு வந்து மினி ஹரேபியன் ஃபலூடா ஒன்று ப்ளாக் கரண்ட் ஐஸ்க்ரீம் ஒரு குட்டி பாக்ஸ் மினி பாக்ஸ் ஒன்று அதுமாதிரி கேக்ல அப்படின்னா ப்ளாக் ஃபாரஸ்ட் டூ பீஸ் கொடுத்துருங்க ரெட் வெல்வட் கேக் வந்து ஒன் பீஸ் கொடுத்துருங்க அப்புறோம் மேங்கோ ஃப்ளேவர் ஏதாவது இருக்கா ஓ இல்லையா சரி சாக்லேட் ஃப்ளேவர்ல வந்து டூ பீஸ் கேக் கொடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஒய்ட் ஃபாரஸ்ட் கேக் கொடுத்துருங்க ஐ மீன் ஒன் பீஸ் மட்டும் கொடுத்துருங்க மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு பில் வந்து சொல்லிடுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃபோன்பே இப்பவே பண்ணிவிட்டுர்றேன் எனக்கு ஆர்டர் வந்து ஒரு தேர்ட்டீன் மினிட்ஸ்குள்ள கொடுக்க முடியுமா ஆமாம் எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நீங்கள் டெலிவரி பண்ணிடுங்கள் கொஞ்சம் ஐஸ்க்ரீம் பார்த்து உருகிடபோகுது சரி ஓகே எனக்கு நான் ஐஸ்க்ரீமும் டெலிவரி பண்ணிடுங்கள் ஃபுட்டும் கொஞ்சம் சூடாகவே டெலிவரி பண்ணிடுங்கள் ஓகே தேங்க்யூ